டெக்னாலஜி இன்டர்நெட் இந்த ரெண்டு விஷயத்து மூலமாக தமிழ் மொழி எப்படி பயன்படுத்தி ப பயன்பாட்டுக்கு வந்துருக்குனு நான் எப்படி நினைக்கிறேன்னா இப்போ வந்து நம்ம கூகுள்க்கு சர்ச் பண்ண போனாலோ அதில் வந்து நம்ம டைப் பண்ணுறத விட வாய்ஸ் மெசேஜில் வந்து தமிழில் பேசுனாலும் அது என்னன்னு தெளிவாக காட்டும் இப்போ வந்து இதே மாதிரி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் அதுக்கு போனாலும் நம்ம தமிழ் வீடியோஸ் நிறையா பார்க்கலாம் இப்போ வந்து ஆடே வந்து தமிழில் தான் நிறையா வர ஆரமிச்சிருச்சு நம்ம வந்து நமக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறமோ அந்த விஷயம் வந்து ஈஸியாக வந்துருது முக்கியமாக தமிழ் மொழி வந்து எல்லாவே எல்லா இடத்துலையும் நடைமுறைக்கு வந்துருச்சு இதே முன்னாடி முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் மற்ற மொழியிலலாம் மாற்றிக்க முடியாது டிரான்ஸ்லேட்டுலாம் பெருசாக பண்ணிக்க முடியாது நம்ம எழுதி வச்சு தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து கூகுள் லென்ஸ் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் கூகுளில் இருக்கிற இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதை யூஸ் பண்ணிக் கூட நம்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடை பயன்பாட்டுக்கு வந்துருக்கு